ஆடு நான் வளர்க்கறன் இது ஆடு வளர்த்துட்ருக்கேன் அதுக்கு வந்து நாங்கள் என்ன உணவு கொடுக்கறனா பூஸா வைக்கிறோம் கஞ்சி வைப்போம் இப்போ நாங்கள் சாப்படறதுலேயும் ஒரு சிலது ஏன்னா ஒரு சில உணவு கொடுக்கக்கூடாது அதனால ஒரு சில இது மட்டும் அது விருப்பமாக நம்ம சாப்பிடும்போது நம்மள கேட்கும் ஓடி வந்து நம்ம மேலே ஏறிக்கும் அதனால அது எதோ ஒன்று கொடுப்போம் ஆ அதற்கு பேர் என்ன எங்களுடைய ஃபேமிலியில் இருக்க சின்ன பசங்கள் பேர் தான் நாங்கள் வைச்சிருக்கோம் எங்க ஒவ்வொரு இப்போ ஒரு டைம் ஆடு குட்டி போடும்போதெல்லாம் எங்கள் வீட்டு பசங்களுடைய பெயர் மாற்றி மாற்றி வெச்சு அதுதான் குழந்தைங்க மாதிரியே எங்கள் மேலே கொஞ்சிகிட்டே விளையாடும் அது எங்கே போனாலும் நம்மள தேடிட்டு வந்துடும் நம்மள விட்டு இருக்காது நான் விற்கலானு போகும்போது கூட எங்கிட்ட அழுதுகிட்டு கத்திகிட்டு வந்துருச்சு என் வீட்டுக்கு